பதினொன்னு பனெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தஞ்சு பத்து ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தாறு பதினேழு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி அஞ்சு பதினேழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தாறு ஏழு ஒன்று ஆயிரத் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தாறு